ஆம் நான் கண்டிப்பாக பங்கேற்று அதில் ஒரு ஜெயித்து ஜெயித்திருக்கேன் அதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் நான் இப்போ ஒரு இடத்துக்குப் போறோம்னா நம்ப நம்பிக்கைதான் நமக்கு நமக்கு வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையோடு போடணும் இப்போ நம்ம ஒரு பைக் ரேஸ்னா சும்மா சொல்லிடுறோம் பைக் ரேஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பைக் ரேஸ் வேணும்னா நமக்கு கவனம் ஃபுல்லாக அது பைக்கில் மட்டும்தான் இருக்கும் சில பேர் வீட்டில் என்ன நடக்கும் வெளியில் என்ன நடக்கும் நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க நம்ம வந்து எல்லா தடைகளையும் தாண்டி எல்லோரும் சொல்றது எல்லாம் கேட்காம நம்ம நம்ம இப்ப நான் ஒரு இடத்துக்குப் போறேன் அப்படின்னா நம்ம அந்த இடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இதை விட்டுவிட்டு அங்கே என்ன நடக்கும் இங்கே என்னென்ன நடக்கும் அதை மட்டும் சிந்தனையே இருக்கக்கூடாது நான் வந்து என்னுடைய இலக்கை நோக்கிப் போகிறேன் என்னுடைய பைக் ரேஸை நோக்கிப் போகிறேன் பொறுமையாக போவேன் அதுமாதிரி ரொம்ப நம்மதான் ஜெயிக்கணும்ற நோக்கத்தோடெலாம் போக மாட்டேன் நம்மளை விட ஒருத்தவங்கள் பெட்டராக ஒருத்தவங்கள் போய் ஜெயிச்சாலும் பரவால்லை நமக்கு ஏதுவும் ஆகக்கூடாது அதுமாதிரி பார்த்துட்டு நான் ஒரு ரேஸ் போனேன் அந்த ரேஸில் வந்து நான் ஜெயிச்சிட்டு ஒரு கப் வாங்கினேன் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம் எதிர்பார்க்கலை எங்கள் வீட்டில் போகக்கூடாது ஒரு பொண்ணாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணக் கூடாது அது பண்ணக் கூடாதுன்னு இப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கி இப்போது அவள் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கன்றதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க நானும் சந்தோஷமாக இருக்கேன்